எங்கள் ஊரில் திருவிழா வைச்சாங்க திருவிழா வைச்சப்போ காலையில் என்னென்னா குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ் கிஸ்லாம் மாற்றிட்டு போய்விட்டு நான் பால்குடம் எடுக்கணுன்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி பால்குடம் எடுக்கிறதுக்கு எட்ரை மணிக்கே வந்திருங்கப்பா அப்புடின்னு பூசாரி சொல்லிட்டாங்க சரின்னு நானும் சீக்கிரமா க கிளம்பிட்டு இது காலில் செருப்பு போடாமல் ஃபுல்லாக குளிச்சுட்டு குளிச்சுட்டு போய்விட்டோம் போய்விட்டு ரெடி ஆகிட்டு போய்விட்டு இது தலையில் தூக்கி வைச்சாங்க இங்கேருந்து ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்றி வந்து அம்மனை பார்க்கணும்ப்பா அம்மன் தலையில் ஊற்றணும்ப்பா அப்புடின்னு சொன்னாங்க சரின்னு நாங்களும் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் சாமி ஊர்வலத்துக்காக சாமி ஊர்வலத்துக்காக ரெடி ஆகிட்ருந்தோம் ரதக்காவடின்னு ஒன்று அதுக்கப்புறம் வந்து அலகு குத்துகிறேன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அவர்களுக்கு குத்திவிட்டு அப்புறம் காவடி எடுத்துகிட்டு போனோம் போனோவுன்னே போயிட்டிருக்கும்போது ஜாலியாக ஆடிக்கிட்டே போய்விட்டு இருக்கானோ பசங்கள் எல்லாேருமே ஜாலியாக ஆடிக்கிட்டே போயிட்டிருக்கானோ ரதக்காவடி ஒரு சைடில் ஆடுவது அலகு சுற்றறது ஒரு சைடில் ஆடுவது மயில் இறக்கை ஒரு மயில் ஒரு சைடில் ஆடிகிட்ருக்கு மாடு ஒரு சைடில் ஆடிகிட்ருக்கு நாங்கெலாம் அது மேலே வச்சுக்கிட்டு கஷ்டமாக இருந்துச்சு நான் பால்குடம் எடுக்கவே ரொம்ப கஷ்டம் அதுலேயும் கஷ்டத்தில் அதெலாம் பார்த்துட்டு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் போய்கிட்டேருந்தோம் போயிட்டிருக்கம்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா பசங்கெலாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு எல்லாேரும் ஒன்றுக்கூடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டுருந்தோம் என்ஜாய் பண்ணிகிட்டுருந்தோம் திருவிழாவை அதுக்கப்புறம் பால்குடம் இறக்கி முடிச்சோவுன்னே எடுத்து முடிச்சுட்டு திரும்பி வரோம் வந்துட்டு மதியம் என்னென்னா அம்மனுக்கு படைச்சி கஞ்சி ஊற்றுறோம்ப்பா நீங்கள் வாங்கப்பா அப்புடின்னு சொல்லிட்டாங்க சரின்னு நாங்களும் சொம்பெலாம் எடுத்துகிட்டு போய்விட்டு கஞ்சி வாங்கி குடிக்க சொம்பு எடுத்துகிட்டு போய்விட்டோம் சொம்பு எடுத்துகிட்டு போய்விட்டு அங்கே பசங்கெலாம் இருந்தாங்களா பசங்களோடு ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் சிரித்து பேசிக்கிட்டு திரும்பியும் வீட்டுக்கு வந்துட்டு கா இது சாயங்காலம் வந்து காப்பறுக்க போகிறோம்ப்பா அப்புடின்னு சொல்லிட்டாங்க சரி காப்பு அறுத்துவிட்டு அதுக்கப்புறம் ஆடலும் பாடலும் வைச்சாங்க சாமி வந்து ஆடுகிற மாதிரி அந்த மாதிரி முருகன் சாமி ஆடுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பார்த்து எல்லாேரும் ஊர் மக்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம்